ஹரே கிருஷ்ணா ஹாய் ஹலோ சார் நான் வந்து இந்தமாதிரி என்னோடய ஃபங்க்ஷனுக்காக நான் வந்து ட்ரெஸ் வந்து புக் பண்ணியிருந்தேன் பட் அந்த ட்ரெஸ் வந்து இன்னும் வர்லை என்ன ரீசன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா சார் ஸோ ரீசன் கேட்டதுக்கு வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆன் த வேயில் வந்து லேட்டாகிருக்கு நீங்கள் வந்து பேக் பண்ணி டெலிவெரி பண்ணுறது வந்து கரெக்டான டைமில் பண்ணியிருக்கீங்க ஆனால் ஆன் த வேயில் அது லேட்டாகிருக்குன்னா அப்போ நீங்கள் ஒரு டூ டேஸ் பிஃபோர் வந்து அதை அனுப்பிச்சிருக்கலாம்ல சார் ஸோ தட் எனக்கு இங்கே டென்ஷனாக இருக்குது எப்போ வரும் ஸோ எ என்னைக்கு வரும் சப்போஸ் நான் எனக்கு வேண்டிய அன்னைக்கு வராமல் இன்னொரு நாளைக்கு வந்துச்சுன்னா ஆஃப்டெர் ஃபங்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துச்சுன்னா அப்புறம் அதை ஆட்ரு பண்ண அந்த அதுக்கு அதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போய்விடுமே சார் நான் வந்து இந்தமாதிரி இந்த டூ டேஸ்சுக்கு முன்னாடி ஆட்ரு பண்ணியிருந்தேன் ட்ரெஸ் கலர் வந்து எல்லோ கலர் ஸோ இது வந்து சுடிதார் இது ஸோ ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து இன்னைக்கு என் என்னோடய பேர் ஏஜ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கறதா சொல்லியிருக்கீங்க அப்புறம் ஏன் சார் இன்னும் லேட்டாகுது எனக்கு வந்து ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்ட்டடாக இருக்கிறேன் சார் நான் சரி கரெக்டான டைத்துக்கு வரணும்னு சொல்லிவிட்டேன் நானும் டூ டேஸ் முன்னாடி போட்டேன் பட் அப்படி போட்டுமே நீங்களே இன்னும் லேட் பண்ணுறீங்கன்னா அது வந்து என்ன சார் ஒரு சிஸ்டமே இல்லையா சார் உங்கள் இதில் ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு சிஸ்டமாக வச்சு என்னைக்கு ஆட்ரு பண்ணியிருக்காங்களோ என்னைக்கு நீடு இருக்கோ அதுக்கு டூ டேஸ் பிஃபோரே நீங்கள் வந்து பேக் பண்ணி டெலிவெரி பண்ணுறதுதான சார் உங்களோடய டியூட்டி ஸோ இந்தமாதிரி கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் சார் இப்போ நீங்கள் இந்தமாதிரி பண்ணீங்கன்னால் நான் எப்படி இன்னும் ரெண்டு பேர்கிட்ட நான் வந்து உங்கள் ப்ராடக்ட்டை பற்றி எடுத்து பேசுவேன் கரெக்டான டைமில் இல்லை அட்லீஸ்ட் ஒன் டே பிஃபோர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா வில் பி வெரி வெரி பாசிட்டிவாக இருக்கும் இல்லை சார் நீங்களே இப்படி பண்ணீங்கன்னால் நான் எப்படி இந்தமாதிரி பண்ண முடியும் ப்ளஸ் நான் நான் இல்லாமல் இதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்ட்டெல்லாம் கூட சொல்லலானிருந்தேன் இப்படி நீங்களே இது பண்ணீங்கன்னால் நான் எப்படி என் ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ண முடியும் இப்போ அவங்க கேட்க மாட்டாங்களா எப்படி வந்திருக்கு டைத்துக்கு வந்ததா டேமேஜ் இல்லாமல் வந்ததா இல்லை எப்படி அவங்களோட அப்ரோச் இருந்தது இதெல்லாம் கேட்பாங்க இல்லையா சார் ஸோ நீங்கள் பண்ணிட்டிங்க கால் பண்ணியும் நீங்கள் பேசி சரியா எனக்கு வந்து அப்ரோச்மெண்ட் கொடுக்கவே இல்லையே நான் என்ன பண்ணுறது இப்போது எனக்கு நீங்கள் வந் நீங்கள்தான் சொல்லணும் ஸோ என்னோடய டீடெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஸோ நீங்கள் வேணாலும் இன்னொரு தடவைக்கூட செக் பண்ணிக்கீங்க என்னோடய பேர் வந்து ஷாந்தி வயது தேர்ட்டி எய்ட்டு இந்தமாதிரி மந்தவெளியில் டெலிவெரி பண்ண சொல்லி கேட்டிருந்தேன் ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருக்கின்றிங்க அப்புறம் இது ஏன் டெலிவெரிக்கு வந்து இவ்வளோ நாள் எடுக்குது எனக்கு நீங்கள் சொல்கிற டேட்டை பார்த்தா ஃபங்க்ஷனே முடிஞ்சுடும் போல் இருக்கே ஸோ ப்ளீஸ் இந்தமாதிரி லேட் பண்ணாமல் கொஞ்சம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமே இதை அனுப்பிச்சிங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார் ஓகேங்களா சார் ஓக் நீங்கள் சீக்கிரம் அனுப்புவீங்கன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா ஓகே தேங்க் யூ